வணக்கங்க சாஸ்தா ஏஜென்சிங்களா ஆமாங்க நேற்று நான் வந்து உங்கள் கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் ஓமலூர் வரைக்கும் போயிட்டு வரணும் போக வர எவ்வளவு அங்கே காத்திருப்பு கட்டணம் எவ்வளவுனுலாம் கேட்டேன் போக வர ரெண்டாயிரத்தி ஐந்நூறு காத்திருப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஐந்நூறு மூவாயிரரூவா சொல்லியிருந்தீங்க நாங்கள் இப்போ போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துவிட்டோங்க ஆனால் நம்ம பேசினது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறு அதோடு ஒரு ஐந்நூறு ஆனால் உங்கள் டிரைவர் வந்து இப்போது வாக்குவாதம் பண்ணிட்டிருக்காருங்க ஆமாங்க டிரைவர் வந்து மூவாயிரம் இல்லை நாலாயிரம் அப்படின்னு ஆயரரூவா அதிகமாக கேட்குறாருங்க ஒரு மூவாயிரத்தி ஐந்நூறுனா கூட நம்ம போனால் போகுதுன்னு கொடுத்துட்லாம் நாலாயிரரூவா கேட்குறாரு உங்கள்கிட்ட அப்புறம் எதுக்கு நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஆமாம் நீங்கள் வந்து உங்கள் ஓட்டுனர்கிட்ட சொல்லுங்கள் இது வந்து சரியில்லை முன்பதிவு பண்ணது வந்து மூவாயிரத்து ஐந்நூறுவாய்க்கி இப்போ அவர் வந்து மூவாயிரரூவா தான் சொன்னீங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐந்நூறு காத்திருப்பு கட்டணம் ஐந்நூறு இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறுக்கு மூவாயிரம் கேட்டால் கூட பரவாயில்லை அவர் பாட்டுக்கு நாலாயிரரூவா கேட்குறாருங்க ஒரேடியாக பேச பேச சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு நான் மூவாயிரரூவா ரெடி சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் அவருக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஓட்டுனர்கிட்ட பேசி நாங்கள் வந்து முன்பதிவு செய்கிறதே இந்த வசதிக்காக தான் கேட்டுகிட்டு பக்கத்தில் நாங்கள் ஓமலூரில் ஒரு இதுவும் ஒரு பக்திக்கு கோயிலில் ப பஜனைக்காக தாங்க போயிருந்தோம் அஞ்சு பேர் போயிருந்தோம் ஆமாம் டிரைவர் நல்லா தான் பேசிகிட்டு வந்தார் இப்போ திரும்பி வந்துட்டோங்க காத்திருக்கிறது சும்மா ஒரு ஒரு ஒரு ரெண்டு மணிநேரம் தான் காத்திருந்தார் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே முன்பதிவு செய்யும் போதே பேசினது தான் அதுபடி நீங்கள் சொன்னபடி நான் தயாராக ரெண்டாயிரத்தி ஐந்நூறு அவருக்கு ஒரு நூறுரூவா டிப்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கோம் ஆனால் அவர் வந்து ஒரேடியாக நாலாயிரரூவா கேட்குறது ரொம்ப அநியாயங்க வாக்குவாதம் முற்றி சண்டையாகிற மாதிரி ஆகிடுச்சிங்க இதெல்லாம் நல்லால்லை தயவு செய்து உங்கள் ஏஜென்சியில் புக் பண்ணதுபடி அவருகிட்ட சொல்லி இந்த மூவாயிரரூவாய அவருக்கு ஒரு நூறுரூவா சேர்த்தி மூவாயிரத்தி நூறுரூவா வாங்கிக்க சொல்லி நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள் அப்படி தாங்க நன்றிங்க